கடையில் விற்கிற ஒரு சாதாரண நாப்கின் லோ பிரைஸில் கிடைக்குதுன்னு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் லோ பிரைஸ் தானே நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு நெனைச்சி வாங்கி யூஸ் பண்ணேன் அது எனக்கு பெரிய செலவில் கொண்டுபோய் விட்டுடுச்சி என்னென்னு பார்த்தா வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுது ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் ப்ரீயட்ஸ் டயத்தில் மட்டும் இந்தமாதிரி வலிக்குதே என்னால் தாங்கமுடியாத பெயினாக இருக்குது அப்படின்னு டாக்டர்ட்டே போய் செக்கப் பண்ணதில் டாக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா கர்ப்பப் பையில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க என்னென்னு பார்த்தா இந்த நான் சாதாரணமாக வாங்கி யூஸ் பண்ண சானிடரி நாப்கினில் டயாக்சின் அப்டிங்கிற ஒரு வேதிப்பொருள் கலந்திருக்குது இந்த ரசாயனம் இந்த கெமிக்கல் தான் கர்ப்பப் பை வழியாக உள்ளே போய் ரத்தத்தில் கலந்திருக்குது இதனால தான் எனக்குப் ப்ராப்ளம் கர்ப்ப பையில் வந்துடுச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது எனக்கு இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்கப்றம் ஆன்லைனில் பார்த்துதான் வேறு ஒரு நல்ல நாப்கின் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு நல்ல நாப்கின் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுவரைக்கும் இந்த சாதாரண நாப்கினை யூஸ் பண்ணி உடம்புல வியாதியை சேர்த்துக்கிட்டதுதான் எனக்கு பெரிய போராட்டமாக இருந்தது அந்த வியாதிலேருந்து மீண்டு வர்றது அவ்வளோ வலியை அனுபவித்திருக்கேன் வெரி பேடு எக்ஸ்பீரியன்ஸ்